பச்சை மஞ்சள் நீலம் சிவப்பு கலரு வெள்ளை கலரு ஊதா கலரு ஆரஞ்சு கலரு இதெல்லாம் இந்த கலருலாம் எனக்கு தெரியும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு வந்து பச்சை கலர் ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமையாக பசுமையானதை பார்த்தா நான் வந்து என்னோட பழைய கவலை எல்லாம் மறந்துவிட்டு ஜாலியாக பார்ப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பசுமை நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செழிப்பாக செழிப்பாக பசுமையாக இருக்கிற காடுகளை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நேரம் நிண்டு பார்ப்பேன் நெல் பயிர்கள்லாம் பார்த்தா நிறைய நேரம் பார்ப்பேன் அதனால் எனக்கு பச்சை ரொம்ப பிடிக்கும்